கலையும் பண்பாடும் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று எப்பவுமே வந்து பிணைக்கப்பட்டுதான் இருந்துருக்குது இது வந்து இசைக்கலை நாடகக்கலை ஓவியக்கலை இப்படி வந்து சிற்பக்கலை இந்தமாதிரி வந்து நான்கு வகையான கலைகளாக வந்து இருந்துருக்குது கலை வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஒருங்கிணைத்து செயல்படுத்திருக்காங்க அது என்னென்ன பார்த்துட்டோம்ன்னா கலை பண்பாட்டுத்துறை அப்படின் சொல்லி ஒரு தனித்துறையே வந்து இயங்கிட்டுருக்குங்க இப்போ வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் வந்து இருந்த கலைகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய கால ஐரோப்பிய கலைகள் இருந்துச்சு கால ஆசிய கலைகள் இருந்துச்சு ஆப்ரிக்க சுதேசிய கலைகள் இருந்துச்சு அப்புறோம் பார்த்துட்டா அமெரிக்கா சுதேச கலைகள் இருந்துச்சு ஓசானிய சுதேச கலைகள் இருந்துச்சு இந்த மாதிரி வந்து நிறைய வரலாற்று காலங்கள் முந்திய காலங்கள்ல இருந்த கலைகள் வந்து நிறைய இருந்துச்சிங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து கலை வந்து பல்வேறு நோக்கத்துக்காக வந்து வளர்க்கப்பட்டது அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தம்ன்னா சமூக மக்கள் தொடர்பு ஃபஸ்ட் ஒன் வந்து சமூகம் மக்கள் தொடர்புக்காக பண்ணுணது ரெண்டாவது வந்து பொழுதுபோக்கு நம்மளுடைய பொழுதுபோக்குக்காக இந்த கலை வந்து நம்மளுக்கு இதாகுது அடுத்தது பாத்துட்டிங்கன்னா அரசியல் மாறுபாடு அரசியல் மாறுபாட்டுக்காக வந்து உருவாக்கப்பட்டது சமூக விளைவுகள் இதுக்காகவும் இந்த கலைகள் வந்து உருவாக்கப்பட்டது மனநல சீர்படுத்தல் மனநலத்தை வந்து சீர்படுத்துறதுக்காக அதாவது வந்து ஒரே நோக்கத்தோடு நம்ம வந்து வேலை செஞ்சிகிட்டிருப்போம் நம்மளுடைய எண்ணம் எல்லாமே ஒரே இடத்துல இல்லாமல் நம்ம வந்து அதை தாண்டி நிறைய விஷயங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலை வந்து உருவாக்கப்பட்டது அதுக்கப்பறம் வந்து வர்த்தக மையம் ஆக்குதல் அதாவது வந்து வர்த்தகத்தில் இதாகுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணாங்க ரசனை கவர்தல் ரசனை கவர்தல் அப்படின்னா அதை வந்து ரசிச்சு இது பண்ணுறதுக்காக